நான் இப்போது ஒரு கபோர்டு வாங்கினேன் ஆன்லைனில் அது வந்து ஃப்ளிப்கார்ட் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஏன் வாங்கினேன் அப்படின் சொல்லி கேட்டிங்கன்னால் அது வந்து ப்ராடெக்ட் எல்லாமே அதாவது பர்னிச்சர் எல்லாமே வந்து ஃப்ளிப்கார்ட்ல நல்லாயிருக்கும் ட்ரெஸ்சஸ் ஜுவெல்ஸ்ஸை விட ஃப்ளிப்கார்ட்டில் வந்துட்டு பர்னிச்சர்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும் அதனால் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருந்தேன் அந்த கபோர்டு வந்துட்டு இப்போ கரெக்டாக அதோட அளவு கொடுத்து அந்த இது சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் இதெல்லாம் லென்த் அண்ட் ப்ரெட்த் கொடுத்து அந்த இது கபோர்டு வாங்கியிருந்தேன் அது கரெக்டாக வந்துட்டு என்னோட பெட் ரூமில் உள்ள வாலில் வந்துட்டு கரெக்டாக பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அந்த கபோர்டில் இப்போ என்ன பண்ணிக்கிட்டிருக்கேன் அப்படின்னா அந்த கபோர்டு வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங்காகவும் நல்லா இதுவாகவும் இருக்குது லாக்கெலாம் வந்து கரெக்டாக இருக்கிறது அது வந்துட்டு இப்போ ட்ரெஸ் எல்லாம் மடிச்சு வைக்கிறதுக்கு என்னோட பையன் வந்துட்டு இப்போ வின் பண்ணி ஒரு கேமுக்கு போய் கலந்து அதோட வின் பண்ணி அதோட மெடல்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் இதெல்லாம் ஸ்டாேர் பண்றதுக்கு ப்ளஸ் அது ஒரு டெக்கரேஷன் ப்லொவாக பண்ணுறதுக்கு அப்புறம் சாமி ரூமில் வந்துட்டு அதாவது அதாவது சாமி ரூமில் வச்சு சாமியோட ஃபோட்டோஸ் சாமிக்கு தேவையான திங்க்ஸு புது பூஜை சாமான்லாம் வைக்கிறதுக்கு அதெல்லாம் வந்து வைக்கிறதுக்குலாம் அதுக்கு நல்லா கம்ஃபோர்ட்டப்பிலாக இருக்குது அதோட குட் ரெஸ்பான்ஸ்னே சொல்லலாம் அது நல்லா நல்ல ப்ராடக்ட்டாக இருக்குது ஃப்ளிப்கார்ட்டில் பர்னிச்சர்ஸ் எல்லாமே அதில்தான் வாங்கி இருக்கேன் அதுவும் இல்லாமல் ஒரு சேர்ரு டேபிள் இந்த மாதிரி நெ நிறையா வாங்கியிருக்கேன் அதெலாம் வாங்கினதவிட எனக்கு இந்த கபோர்டு ரொம்ப பிடிச்சியிருக்கு அதோட லாக்கு அதோட ஃபிட்னெஸ்ஸு அது இருக்க ஸ்டெக்சர்ரு அது கரெக்டாக இதுவாக செட் ஆனது எனக்கு அது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சியிருக்கு தேங்க்யூ